ஹலோ இந்த கார் கம்பெனி காரர் ரமேஷ் கம்பெனிக்காருங்களா ஆமாம் கார் புக் பண்ணியிருந்தேன் ஆமாம் நால்ரை மணியிலேருந்து உட்காந்துட்ருக்குறேன் திருப்பதி போலாம்ன்னு குடும்பத்தோடு வந்து இருந்தேன் கார் வந்து புக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் இப்போ நால்ரை மணி ஆகிடுச்சி ஏழ்ரை மணியும் ஆகிடுச்சி கார் வரல நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வேற பக்கம் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டேன் இது எங்களுக்கு வந்து தேவையில்லை அதனால் தான் வந்து இப்போ கேட்கறேன் நான்